இப்போ பைக்கில் போகிறது என்ன பாசிட்டிவ்னால் நிறையா சொல்லலாம் பைக்கில் போகிறத பாசிட்டிவ்னு அப்படி என்னனு ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு சொல்லப் போனால் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அந்த ட குறிப்பிட்ட டையத்துக்கு போகணும்னா நமக்கு பஸ்ஸுலேயோ இதுலேயோ ஏன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்கே போகிறோன்னு வச்சுக்குங்க காலையிலேயே ஏழுந்ச்சி கிளம்பி இது பண்ணிட்டு அரக்க பறக்க ஒரு அஞ்சு மணிக்கு பஸ் ஏறி போகணும் அப்படினு சொல்லிட்டு ஒரு அஞ்சு ஆறு ஏழு மணி கல்யாணத்துக்கு அஞ்சு மணிக்கு பஸ் ஏறி போவோம் இதே ட்ரெயினும் அப்படி தான் அரக்க பறக்க கிளம்பிட்டுருப்போம் இதுவே பைக்குனால் ஒரு ஒரு ஆறு மணிக்கு ஒரு ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு ஏழுந்ச்சி குளிச்சு கிளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பைக்குலேயே போயிடலாம் நம்மளுக்கு ஒரு டிராவலும் தெரியாது உடம்பு டயர்டும் தெரியாது காலங்காட்டி பைக்கில் அடி பஸ்ஸில் அடித்து பிடுச்சு ஏறி போகிறதுக்கு அழகாக பைக்கில் போயிட்டு ஒரு போயிட்டு வரலாம் அது ஒன்று அதுமாதிரி ஒரு டையத்துக்கு போகலாம் எங்கே போனாலும் அது மாதிரி நம்ம எக்ஸாமுக்கு போகிறோம் லேட் ஆகிடுச்சு அப்போ பைக்கில் போனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் எக்ஸாமுக்கு அது மாதிரி அது மாதிரி பைக்கில் போனால் நிறையா இடத்த சுற்றி பார்க்கலாம் நிறையா போகிற வழிலேயே நிறையா ஃபுட் இருக்கும் ஜூஸு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் குடிக்கலாம் நிறையா சொல்லலாம் பைக்கில் பாசிட்டிவ் இது சம்மந்தமாக பைக்குன்னு எடுத்துக்கிட்டால் எல்லா பைக்கும் சொல்லலாம் இந்த பைக்கில் தான் போகணும் அப்படில்ல எந்த பைக்கில் போனாலும் நல்லது தான் பைக் ரைட் பண்ணுறதுனா அதுவும் பைக்கில் மெதுவாக போகணும் அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம போனால் தான் நம்மளுக்கு நல்லது ரூல்ஸை இது பண்ணிகிட்டு போகக்கூடாது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு போகிறது தான் நல்லது அந்த லிமிட்டை தாண்டாமல் நல்ல நல்லா போனால் நல்லது பைக்கில் இன்னும் நிறையா சொல்லலாம் பைக்கில் பாசிட்டிவ்னால் இந்த போகிற வழியில் இந்த பைக்கில் ரொம்ப தூரம் போனால் இந்த கூடைலாம் பின்னி விற்பாங்க இந்த ஊஞ்சல் இதெல்லாம் பின்னி விற்பாங்க அதலாம் வாங்கலாம் இதில் பஸ்ஸில் போனால் நம்ம இறங்கி வாங்க முடியாது அதலாம் ஒரு ஒரு இடத்துல போட்டு விற்பாங்க நானே பைக்கில் போகும் போனேன்னால் பைக்கில் போனேன்னால் அடிக்கடி இதெல்லாம் வாங்குவேன் கூடை இந்த ஒவ்வொரு இடத்துல இந்த கோழி இந்த ஃப்ரூட்ஸெலாம் நிறைய ஃப்ரூட்ஸெலாம் விற்பாங்க விற்பாங்க இப்போ தஞ்சாவூரெலாம் தாண்டி போனால் நிறையா இந்த டெடி இதெல்லாம் என்ன ஒரு ஒரு பைக்னால் பைப்பாஸில் போட்டு விற்பாங்க இதுவே பஸ்ஸில் போனோம்னால் நம்மளை யாரும் நிப்பாட்டி இது பண்ணிக்க மாட் பஸ்ஸில் இறங்கி வாங்க முடியாது பைக்கில் போனால் வாங்கிட்டு வரலாம் இன்னும் நிறையா சொல்லலாம் பைக்கில் பைக்கில் போகிற சம்மந்தமாக ஒரு எமெர்ஜென்சினால் ஒரு எதோ ஒன்று கடித்திருச்சு ஒரு பா ஒரு பூச்சி எதோ கடித்திருச்சு நம்ம உடனே ப பஸ்லேயா போக முடியும் டக்குனு பைக் கிடக்கும் பைக்கில் எடுத்துட்டு சல்லுனு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு டையத்துக்கு போயிடலாம் பைக்கோடு பாசிட்டிவ்வே டைம் சேவ் தான் பைக்கில் உள்ள பாசிட்டிவ்வே பாசிட்டிவ்னு சொல்கிறதே இன்னும் நிறைய சொல்லலாம் அது மாதிரி பைக்கில் ரொம்ப தூரம் நம்ம டிராவல் பண்ணுறது பைக்கில் சொ இது பண்ணுறது நிறையா மக்களுக்கு மக்களும் எங்கேயாச்சும் நம்ம போயிட்டிருப்போம் யாராச்சும் இடையில வருவாங்க அவங்களை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணலாம் இல்லை வயசானவங்க வராங்க அவங்களை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணலாம் அதுவும் மனதுக்கு நல்லா தான் இருக்கும் அந்த இயற்கையை நேச்சரை ரசிக்கலாம் ஒரு இப்போ ஒரு படபடப்பு இருக்காது பஸ்ஸுன்னால் அங்கங்கே ஸ்டாப்பிங் ஸ்டாப்பிங் நின்றுக்கிட்டு மூவ் ஆக ஒரு முக்கால் மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு லாங்கெலாம் போனால் முக்கால் மணி நேரமெலாம் போயிட்டு அதலாம் கடுப்பாக இருக்கும் இதுவே பைக்குனால் ஒரு ஆஃப் அன் அவர்லேயே போயிடலாம் ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒரு ஒன் அவர் ஆகும் அந்த இடத்துக்கு போகணும்னா நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே போயிடலாம் பைக்கில் கொஞ்சம் இதை இதை ரைஸ் பண்ணி ஓட்டுனால் அப்புறம் சொல்லி அப்புறம் சொன்னால் எங்கள் கலாச்சாரத்தை பற்றி சொன்னால் எங்கள் கேரளா சைடு கலாச்சாரம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னால் அவங்க ரொம்ப கலாச்சாரம் அந்த ட்ரடிஷ்னலை ரொம்ப இது பண்ணுவாங்க இப்போ எப்படின்னா ஒரு எது எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா அங்கே வந்து அவங்க மொறைப்படி ஆண்கள் வந்து மேல் சட்டை சட்டை வந்து போடக் கூடாது அவங்களை ஆண்களை பொறுத்தவரைக்கும் மேல் சட்டை போடக்கூடாது இது பெண்களை பொறுத்தவரைக்கும் வேட்டி கம்பல்சரி வேட்டி கட்டியிருக்கணும் வெள்ளை பொடவை ஸாரி கட்டியிருக்கணும் ஸாரியே வேட்டி மாடலில் இருக்கும் அந்த ஸாரி அதை கட்டிக்கிட்டால் தான் எல்லா கோயிலும் சரி கம்பல்சரி எந்த கோயிலில் சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது ஆண்கள் வந்து சட்டையை கம்பல்சரியாக ரிமூவ் பண்ணி சட்டை மட்டும் போட்டுறக் கூடாது அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னால் அது என்ன கலாச்சாரம் அப்படினு சொல்லி சொன்னோம்னால் அந்த சாமி சிலையிலேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அந்த எனர்ஜி வந்து நம்ம மனது மனிதர் உடம்பில் பட்டால் நல்லதுனு அந்த கன்டென்ட்டில் தான் அவங்க இது பண்ணுவாங்க எந்த கோயிலுக்குப் போனாலும் அந்த சட்டை வந்து போடக் கூடாது அது மாதிரி பெண்கள் வந்து ரெண்டு வேட்டியாங்கு மேக்சிமம் வேட்டி கட்டிப்பாங்க அது ஒன்று நிலப்பரப்பு பார்த்தா கேரளா சைடு நிலப்பரப்பு ரொம்ப பிடிக்கும் தமிழ்நாட்லேயும் பிடிக்கும் தமிழ்நாட்டை விட கேரளா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஆலப்புழா அந்த தேயிலை தோட்டம் அதலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கண்ணுக்குப் பார்க்கவே எப்படி சொல்கிறது அந்த மாதிரி இடத்துக்கு வரவே மனது வராது அப்படியே நேச்சுரலாக இருக்கும் தென்னை மரம் அதிகமாக இருக்கும் தேங்காய் அவங்க நிறையா அவங்க எல்லா எதை எடுத்தாலும் ஆயில் போட்டு தான் பண்ணுவாங்க அந்த தேங்காய் சாப்பிட்றனால நம்ம உடம்புக்கு வந்து நல்லது தான் அந்த உடம்பு உடம்புக்கு ரொம்ப தேங்காய் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அங்கே உள்ளவங்க அந்த இடப் நிலப்பரப்பு அந்த கிளைமேட் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடத்துக்கு ஏற்ற கிளைமேட்டு இருக்கும் நிறையா சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோம்னா அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டு நிலப்பரப்பை எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டு நிலப்பரப்பும் நல்லாயிருக்கும் அது வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றா மாதிரி நிலப்பரப்பு மாறும் தமிழ்நாட்டில் இப்போ வந்து திருவாரூர் பார்த்தோம்னா மண் வந்து நார்மல் மண்ணாக இருக்கும் இதே காரைக்கால் அந்த பக்கம் உள்ளே போனோம்னால் மண் வந்து பீச்சில் இருக்கற மண் மாதிரி தரங்கம்பாடி சைடெலாம் போனால் மண் வந்து பீச் மண் மாதிரி அந்த மண் மாதிரி இருக்கும் இதுவே நம்ம தஞ்சாவூர் சைடு போனோம்னால் மண் வந்து ரெட் கலர் இருக்கும் இதுவே நம்ம இதுக்கு தடு கரூர் திண்டுக்கல் பக்கம் போனோம்னால் மண் வந்து பிளாக் கலர் இருக்கும் மண்ணே அது அந்தந்த ஊருக்கு வேரியேஷன் வரும் அதுதான் நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பில் வந்து கேரளா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேரளா நிலப்பரப்பு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பைக்கில் நான் பைக்கில் கேரளா ரொம்ப கேரளா சைடெலாம் பைக்கில் போயிருக்கேன் அது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப மனதுக்கு ரிலாக்ஸாக ஒரு ஸ்பீடாகவும் இருக்கும் பைக்கில் போனால் காரில் போனால் கூட என்ஜாய் பண்ண முடியாது கேரளா சைடெலாம் பைக்கில் போனால் அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் அந்த தேயிலை தோட்டம் அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் நன்றி